கீரைங்கள் பசங்கள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக கீரைங்கள் பா கீரைங்கள் நிறைய பிள்ளைங்கள் சாப் சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிட்ணுன்றதுக்காக கீரையை அரச்சு தோசை சுட்டுக்கொடுப்போம் சளிக்காண்டி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் கல்யாண முருங்கை எலை முசு முசு கீரை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலையுமே அரைச்சு தோசை சுட்டுக்கொடுப்போம் அப்புறம் கம்பு தோசை கேழ்வரகில் தோசை குழிப் பணியாரம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பசங்களுக்கு செஞ்சுக் கொடுப்போம் அதிகமாக கீரைங்கள் தான் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அதை எவ்வளோ வெரைட்டியாக பண்ணிக்கொடுக்க முடியுமோ அந்த வெரைட்டியில் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சுக் கொடுப்போம் குழிப் பணியாரம் வெச்சு செஞ்சுக் கொடுப்போம்